என் ஃப்ரண்டோடய தம்பி ஒருத்தரு வந்தார் அவர் வந்து டுவல்த்து முடிச்சுட்டு அவர் வந்து படிக்கமாட்டேன் என் குடும்ப சூழ்நில படிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணார் மேற்கொண்டு படிக்கமாட்டேனு சொன்னார் அடுத்து நாங்கள் தான் நான் போய்ட்டு என்ன பண்ணேன் அவருக்கு நல்லா அட்வைஸ் பண்ணி நீங்கள் மேற்கொண்டு படித்தா தான் குடும்பத்தை இன்னும் பெரிய நிலைமைக்கு நீ கொண்டுவர முடியும் நல்லா படித்து நீ நல்ல வேலைக்குக் போகமுடியும்னு சொன்ன பிறகு தான் அவர் என்ன பண்ணார் மேற்கொண்டு படிக்க ஆரம்பிச்சாரு படித்து ஒரு நல்லம் பட்டம் வாங்கினாரு ஃபஸ்ட் ரேங்க் என்ற பட்டம் வாங்கின பிறகு அந்த பட்டத்தை கொண்டு அந்த பட்டம் கெடைச்சதால அவர் என்ன பண்ணாருன்னா ஒரு நல்ல வேலைக்கு போக முடிஞ்சுது நல்ல வேலைக்கு போக முடிஞ்சு அவன் குடும்ப சூழ்நிலய சமாளித்து நல்லா மேலே மேலே அவன் குடும்பத்தை நிலைநிறுத்த முடிஞ்சுது அதனால் அந்த பட்டம் வாங்கினது தான் அவருக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்தது